கல்வி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல பொஷிஷன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் கல்வி அப்படின்றது இலவசமானது அப்படின்றது போக எல்லாரும் வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் எக் முன் முன்த்துவமாகனும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம் இப்போ கல்வி அப்படின்றது ஒரு எல்லாத்துக்கும் சமமாக தான் தரப்படுது பட் அது நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றது ஒவ்வொருத்தோடய ஒவ்வொருத்தவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரான மெண்டாலிட்டி இருக்கும் இப்போ ஒரு நான் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து பேருக்கும் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லித்தறோம் அப்படின்னா அந்த பத்து பேத்துக்கும் பத்து விதமான முறையில் அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி கிட்டே இதுக்கு பேருதான் வந்து நம்ம ஆப்டிவிட்டி டீச்சிங் ப்ராஜக்ட் பேஸ் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய விதமான பெயர்களை வந்து சூட்டி வச்சுருக்காங்க இந்த நம்மளோட கல்ச்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்டு இருந்த வே யாஃப் நம் ஃபர்ஸ் ஃபர்ஸ்டு இருந்த படிப்பு அப்படின்றது வேறு இப்போ வேறு மாதிரி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி இருக்குது மெட்ரிக் இருக்குது என் என்சிஇஆர்டி இருக்குது லீடு இருக்குது இந்த மாரி வெவ்வவேறு பேர் வச்சு கல்வி அப்படின்றது தரப்படுது இப்போ ஒவ்வொரு ஒரு ஸ் இப்போ இப்போ வர ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும்மான வழிமுறைகளும் சரி சொல்லிக் கொடுக்குற விதிமுறைகளும் சரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அதை கண்டுப்பிடிக்கிறதுக்கே ஒரு தனி டெஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படிலாம் வச்சுருக்காங்க இப்போ இப்போ ஒருத்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இப்போ ஃபார் நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சிக்கலாம் அந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க ஒருத்தருக்கான படிப்புத் திறன் வந்து ஐம்பது பர்சன்டேஜுனா இன்னொருத்தருக்கு ஐம்பது தான் இருக்கினுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு வந்து நாற்பதாவும் இருக்கலாம் நூறாகவும் இருக்கலாம் எப்படி வேணுணா இருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது அதனால இப்போ ரெண்டு பேற்றுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லித்தந்தனா அது நான் வந்து ஒரே மாதிரி தான் சொல்லி தரமுடியும் அவங்க எடுத்துக்கிறது அவங்கவுங்க விருப்பமாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியான முறையில் நம்மளுக்கு சொல்லித்தர முடியும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நாம் எப்படி சொல்லித்தரது அதெல்லாம் சொல்லித்தரதுக்கு த தனியாக ட்ரைனிங் த தனியாக பயிற்சி கொடுக்குறாங்க நம்ம ஆசிரியர்களுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எஜிகேஷன் சிஷ்டம் அப்படின்றதே மாற்றணும் அப்படின்றது சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்கள் இப்போ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியும் டெக்னாலஜியும் இப்போ இருக்கற டெக்னாலஜி ஒரே மாதிரி இருக்கா கண்டிப்பாக கிடையாது நிறைய விஷ்யம் நிறையா வந்துருக்கு சில விஷ்யம் வராமல் கூட இருக்குது அதே மாதிரி தான் நம்ம எஜிகேஷனும் நம்ம கல் கல்வி முறையும் அப்படி தான் இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே புக்க இப்போயும் படிச்சிட்டு இருந்தால் என்ன பிரோஜனம் இருக்கற போது ஒரு பிரோஜனமும் இருக்காது அதே முறையே டீச் பண்றதில் அதே முறையே நாம் வந்து கல்வி தரம் தரம் அப்படின்னு சொல்றதில் என்ன பயன்ருக்கு எந்த பயனும் இல்லை நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்மளோட கல்ச்சர்ஸ் நம்மளோட பண்பாடு எல்லாத்தியும் இன்க்ரீஸ் பண்ணுறமோ எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம முன்னேருரமோ அவ்ளோவுக்கு அவ்ளோ கல்வியும் முன்னேறிகிட்டு தான் இருக்குது அதே மாதிரி கல்வியான முறையும் நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப கவனிக்க கவனிக்க கூடிய ஒரு விஷ்யமாக இருக்குது நான் சொன்ன ஒரே எடுத்துக்காட்டு தான் வருஷத்துக்கு முன்னாடி அதையே அதே மாதிரியா இப்போ இருக்கும் கிடையாது அதே மாதிரி தான் கல்வியும் கல்விக்கான திறனும் சரி கல்விக்கான அங்கீகாரமும் சரி கல்விக்கான முறையும் சரி எல்லாத்திலேயும் நம்ம மாற்றணும் மாற்றி ஒரு புது விதமாக கற்றால் மட்டும் தான் இந்த இருக்கிற சொசையிட்டில் நம்ம வாழ முடியும் ஸோ இது தான் நான் சொல்லிக்க